இரண்டு நான்கு இரண்டாயிரத்து ஐந்து இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து ஆறு பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்து ஏழு பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது எட்டு ஆறு இரண்டாயிரத்து ஆறு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து பத்தொம்பது